குழந்தை தொழிலாளர் இருப்பதுனால நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது ஏன்னால் குதை குலோ குழந்தைகளுக்கான சரியான கல்வி விளையாட்டு அவர்களுக்கு இல்லாமல் போனோம்னால் அவங்க அதுக்கு அந்த பருவத்தை இழக்கிறதுனால அவங்க எதிர்காலத்தில் அந்த கல்வி தகுதி இல்லாமல் ஓம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இந்தியாவோடய எதிர்காலம் ரொம்ப பின்தன்னதாக இருக்கும் அதும் இல்லாமல் குழந்தை தொழிலாளர்கள் சிறுவர்கள் என்பததினால சிறு சிறு தொழில்களில் அம அமர்த்தப்படுகிறாங்க அப் அது மாதிரி சிறுவர்கள் அம தொழிலில் அமர்த்தப்படுறதினால அவங்க சிறு வயதிலேயே உழைக்கறதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க பின் காலத்தில் இதனாலே ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குழந்தை ஒழிப்பு தொழிலாளர் அது சட்டத்தை இயக்கினாங்க அதுவும் இப்ப சா சரியாக பின்பற்றுவது கிடையாது யாரும் இதனால் தான் குழந்தை தொழில் அதிகமாக இதற்கு மே முதல் காரணம் வந்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் சரியாக குழந்தைக்கு அவங்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமல் அவங்களை வேலைக்கு அனுப்புவது அதுவுமில்லாமல் சில குடிப் பழக்கத்தினால் பெற்றோர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களை சிறு தொழிலை சிறு வயதிலேயே குழந்தை தொழிலுக்கு அனுப்புவதனால தான் இன்னும் முக்கியமான காரணம் அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாம்னா பீடி சுற்றுறது இந்த டீ கடைங்களில் வேலை செய்வது சிறு குறு தொழில்களை செஞ்சுட்ருக்காங்க தச்சு அது மாதிரி சிறு தொழிலில் ஒரளவு காசு பணம் கிடைக்கிறதுனால இப்போதைக்கு செஞ்சுட்ருக்காங்க அவங்க சிறு வயதிலே கல்வி கற்றாலும் முது வயதில் கல்வி கற்றாலும் அவர்களுக்கு எப்டியும் ஏறாது அதனால நம்ப குழந்தை தொழிலாளர் சட்டத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு இளமை அதுக்காக தான் காமராசர் ஆகா இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் இலவச கல்வி திட்டம் மத்திய உணவு திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தும்கூட குழந்தை தொழிலாளர் இப்போ இன்னும் ஆங்காங்கே இருந்துகிட்டுதான் இருக்காங்க முழுமையாக ஒழிக்க முடியலை இதுக்காக அரசு தான் ஒரு ஒழுங்கான சட்டத்தை இயக்கி அனைவரும் கல்வி என்ற இயக்கத்தை கொண்டு வரணும்